பொதுவாக இந்த பள்ளிக்கரணை வேடந்தாங்கல் பிச்சாவரம் இந்த மாதிரியான சதுப்பு நிலங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வகை வகையான பறவைகளெலாம் வரும் அதுக்கு பேர் வந்து வலசைபோதல்னு சொல்லுவாங்க வெளிநாடுகள்லிருந்து கூட பறவைகள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம அந்த பறவைகளை வந்து ஒழுங்காக நம்மளால் இனம் காண முடியாது காரணம் என்னென்னால் அது வந்து உலகம் முழுக்க அந்த பறவைகள் வரும் குஞ்சுப்பொரிக்கிறதுக்காகவும் அடைக்காக்கறதுக்காகவும் காலநிலை மாறுபாட்டின் காரணமாகவும் வந்துவிட்டு போகும் நம்ப வந்து அந்தளவுக்கு பெரிய ஒரு பாப்புலேஷனை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது ஆனால் நான் எங்களுடைய திருவண்ணாமலையை வந்து வந்து ஒரு வறச்சியான ஒரு ஏரியா அதனாலே இங்கே வந்து நீர் நிலைகளெலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இங்கே எத்தனை பறவைகளிருக்கு அப்படிங்குறது வந்து வனத்துறை வந்து ஒரு கையேடாகவே கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமான ஒரு ஆப்பும் இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னால் அந்த பறவையை வந்து அந்த ஆப்பில் ஃபுல்லாக படிச்சுட்டு அதனுடைய அலகு எப்படி இருக்கும் அதனுடைய இறக்கை எப்படி இருக்கும் அதனுடைய மூக்கு எப்படி இருக்கும் அதனுடைய கண்ணு எப்படி இருக்கும் ஆண் பெண் வேறுபாடு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்டிங்குறதை நான் முன்னமே படிச்சுப்பேன் நான் கூட யாரையும் அசிஸ்டன்ஸ் வெச்சுக்க மாட்டேன் நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னால் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு அந்த பறவைக்காக நான் காத்துக்கிட்டிருப்பேன் அது பெரும்பாலும் வந்து காலை நேரங்கள்ல்லையும் மாலை நேரங்கள்லலையும் நம்ப எளிதாப் பார்க்க முடியும் மத்தியான வேளைகளில் வந்து பறவைகள் வந்து ஒரு இடத்துலருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டே தான் இருக்கும் காலையில் வந்து கூட்டில் இருக்கும் அதே போல ஈவினிங் கூட்டுக்கு திரும்பி வரும் அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அந்த பறவைகளை பார்க்கறதுக்கு அதே போல் வந்து திருவண்ணாமலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான பறவைகள் தான் இருக்குது அது எல்லாமே நாட்டு பறவைகள் தான் மேலும் வந்து வெளிநாட்டு பறவைகளை வந்து நம்ம அந்த அளவுக்கு பார்க்க முடியாது இங்கே எல்லாமே நாட்டுப் பறவைகளுன்றதுனால அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி அதனாலே நான் இதை மட்டும் நான் ஃபோகஸ் பண்ணுறேன்